குட் மார்னிங் மேம் ஆ மேம் இந்த ரெஃப்ரெஜிரேட்டர் வந்து ஒர்க் ஆக மாட்டிங்குது மேம் நீங்கள் வந்து பண்ணிக்கங்க த்ரீ டேஸாக இருக்குது மேம் இப்போ தான் உங்கள் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கிடச்சுது உங்கள் ஆஃபீஸ் ஆ சொல்லலை மேம் அதுதான் உங்கள் ஆஃபீஸ்சுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி இன்ஃபாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன் மேம் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா மேம் இல்லை மேம் நாங்கள் தான் உங்கள் ஆ உங்கள் ஷ ஷோ ரூமில் தான் நாங்கள் வாங்கினோம் ஓகே மேம் அவங்கட்ட கேட்குறேன் மேம் கேட்டுவிட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன் ஆ ஓகே சொன்னால் எப்போ மேம் வருவாங்க அவங்க ஓ ஓகே மேம் அமௌண்ட்டு எவ்வளோ மேம் கேட்பாங்க இல்லை மேம் நாங்கள் ஃபஸ்ட்டு நியூ ஃப்ரிட்ஜூ தான் நியூ ரெஃப்ரிஜிரேட்டர் தான் இப்போதான் வாங்கினோம் ஆனால் சர்வீஸ் ஃப்ரீ தானே மேம் ஆ ஒன் இயர் சொல்லி தான் சொன்னாங்க அதுக்கு தான் இப்போ அவங்க கம்பெனியில் கேட்டுவிட்டு நாங்கள் பேசுலாண்ட்டு உங்களுக்கு கால் பண்ணிணோம் மேம் ம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்